ஹலோ ராஜா ரியல் எஸ்டேட்டா ம் தம்பி எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க விஸ்ட்டிங் கார்டு கொடுத்தாங்க நீங்கள் வந்து நல்லபடியா லேண்ட்லாம் நல்ல ரேட்டில் முடிச்சு தரீங்கன்னு சொன்னாங்க நான் வந்து ரிட்டையர்டு ஹெச்எம்பா ஆ எனக்கு வந்து ரிட்டையர்டில் அமௌண்ட் வந்திருக்கு அந்த அமௌண்ட்டில் தான் வீடு கட்லான்னு பிளான் பண்ணிட்டிருக்கேன் எனக்கு வந்து இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கேன் எனக்கு என் பேர பசங்கள் எல்லாருக்கூடயும் சேர்ந்து நல்லா பெரிய வீடாக பார்த்து இருக்கணும்னு ஆசை அது வந்து நாகப்பட்டினம் நாகப்பட்னம் மெயினில் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நாகப்பட்னம் மெயினில் ஒரு நல்ல இடமா பார்த்து கொஞ்சம் முடிச்சுக் கொடுங்க எனக்கு வந்து மெயினாக ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கணும் ஏனால் வயசானவங்களாம் வீட்டில் இருக்கோம் அதனால ஏதாவுது அவசரோனா உடனே ஹாஸ்பிட்டெல்லாம் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்பறோம் சின்ன பசங்களலாம் வீட்டில் இருக்காங்க நல்ல ஒரு கான்வென்ட் ஸ்கூல் இருக்கணும் அது பைக்கில் போயிட்டு வர தூரத்தில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏதாவுதுனா உடனே பார்த்துட்டு வந்துடுவோம் சரிப்பா சரிப்பா அப்புறோம் தண்ணி வசதியெலாம் எப்படி இருக்கும் நாகப்பட்னத்தில் ஆ சரிப்பா அதுமாரி எனக்கு கொஞ்சம் ஏரியாலாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் சின்ன பசங்களாம் வெச்சுட்ருக்கோம் சரிப்பா எனக்கு ஒரு அம்பது லட்சத்தில் எல்லாமே முடிஞ்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆமாப்பா ம் சரிப்பா நான் வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் வில்லேஜ் ஏரியாவில் இருந்ததினால இதுமாரி பார்க்கு கோயிலெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போயிட்டு வரத்துக்கு அதனால வந்து அதுவும் கொஞ்சம் இத் பக்கத்தில் இருக்கறமாரி பாருங்க பசங்களாம் விளையாட்ற மாதிரி டைம்பாஸ்க்கு ஆ சரிப்பா ரொம்ப நன்றிப்பா